இந்திய நாட்டைப் பற்றி பேசுங்கள் இந்தியாவின் தலைநகரம் புதுடெல்லி இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் இருபத்தி ஒன்பது இந்தியாவின் மத்திய ஆட்சிப் பகுதி ஆறு இந்தியாவின் தேசிய தலைநகர் பகுதி டெல்லி இந்தியாவின் மொத்தப் பரப்பளவு முப்பத்தி ரெண்டு லட்சத்து எம்பத்து ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர அடிகள் இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை பன்னெண்டுக் கோடியே பத்து லட்சத்து பத்தொம்பது லட்சத்து முப்பத்து நாலாயிரத்து இருபத்தி ரெண்டு இந்தியாவின் தேசிய கீதம் என்ன ஜன கண மன இந்தியாவின் தேசியப் பாடல் வந்தே மாதரம் இந்தியாவின் தேசிய சின்னம் அசோக சக்கரம் இந்தியாவின் தேசியக்கொடி மூவர்ணக் கொடி இந்தியாவின் தேசிய விலங்கு புலி இந்தியாவின் நீர்வால் விலங்கு டால்பின் இந்தியாவின் தேசிய நதி கங்கை இந்தியாவின் தேசியப் பறவை மயில் இந்தியாவின் தேசிய மலர் தாமரை இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் இந்தியாவின் தேசியக் கனி மாம்பழம் இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கி இந்தியாவின் தேசிய ரூபாயின் குறியீடு ரூபாய் குறியீடு இந்தியாவின் ஜனாதிபதி ஆர் ராம்நாத் கோவிந்த் இந்தியாவின் குடியரசுத் தலைவி இப்போது திரௌபதி இந்தியாவின் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி உலகத்தின் பரப்பளப்பில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது என்றால் ஏழாம் இடத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் எது என்றால் ராஜஸ்தான் இந்தியாவின் அதிக மாநில எல்லைகளை கொண்ட மாநிலம் எது உத்தரப் பிரதேசம் இந்தியாவின் மிகக் குறைந்த அளவில் எழுத்தறிவு பெற்றுள்ள மாநிலம் பீகார்